ஆன்லைனில் ஒரு ஏர்கூலர் ஒன்று நாங்கள் வாங்கிருந்தோங்க அது வந்து ஃபஸ்ட்லேலாம் நல்லா தான் இருந்துச்சு இப்போ வந்து நம்ம வெய்யகாலத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் குளிர் காலத்தில் யூஸ் பண்ண மாட்டோம் அதனால் இப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ உங்களுக்கு கொஞ்ச நாள் கழித்து நம்ம போடுறோங்கிறப்ப பின்னாடி வந்து டஸ்ட்டெலாம் நிறையா இதாக இருக்கிறதுனால நம்ம ஃபேன் போடுறப்போ அந்த ஏசி ஆன் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம்லாம் நிறைய வருது அது போக உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் இருக்கிறதுனால கொஞ்ச நாள் ஆனதுனா அந்த டப்பிக்கிது உடஞ்சிட்டா என்ன பண்ணுறது அதனால் கொஞ்சம் ஏகப்பட்ட டஸ்ட் அலர்ஜியிலாம் வருது அதனால் எனக்கு இது பிடிக்கலை